ஆமாம் ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ ஓகே ப்ரோ காலையில் வரலாம் ப்ரோ என்ன பர்ப்பஸு ப்ரோ

ஓகே ப்ரோ

ப்ரோ அப் அண்ட் டவுனுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபிஃப்ட்டீன் தௌசண்ட் சார்ஜு பண்ணுறோம் ப்ரோ அங்கேருந்து அங்கேருந்து வெயிட் பண்ணி அழைச்சுட்டு வர்ற மாரி இருந்ததுனா அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவோம் ப்ரோ அப்படினா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் போடுவோம் ப்ரோ நீங்கள் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண வைக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாரி அமௌண்ட்டு போடுவோம் பிரைஸ் இங்கேயிருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கேயிருந்து கிளம்பி போகணும்னாலும் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் எனக்கு ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரும் ப்ரோ எங்களுக்கு ப்ரோ எல்லோருமே அதே ரேட்டுக்கு தான் ப்ரோ போகிறாங்க ப்ரோ நான் மட்டும் குறைக்கணும்னா எப்படி ப்ரோ எல்லோருமே அதே ரேட்டுக்கு போகிறப்ப நம்ம எப்படி ப்ரோ பண்ணுறது அதனால் தான் ப்ரோ ஓ அப்படி பார்க்குறீங்களா சரிங்க ப்ரோ ஒன்றும் பிராப்ளம் இல்லை ஒரு உங்களுக்காக வேணுனா ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு கம்மி பண்ணிக்கலாம் ப்ரோ ஓகே ப்ரோ ப்ரோ இங்கேயிருந்து கிளம்பணும்னா நீங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ண இடத்துலருந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு சிக்ஸ் அவர்ஸ் ஆகும் ப்ரோ ஆமாம் ப்ரோ சிக்ஸ் அவர்ஸ் ஆகும் மார்னிங் ஒரு டூ ஓ கிளாக் ஆ சுயர் ப்ரோ வந்துடுறோம் வந்துடுறோம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே நான் கால் பண்ணுறேன் ப்ரோ ஓ ஓகே ப்ரோ ப்ரோ இது வெயிட்டிங் சார்ஜஸ் தனியாக தான் நாங்கள் போடுவோம் அதை இதோடு நாங்கள் சே சேர்த்துக்க மாட்டோம் ப்ரோ இல்லை வெயிட் பண்ணுறதுக்கு தகுந்த மாரி தான் ஆனால் இந்த அப் அண்ட் டவுன் சார்ஜஸில் அதை சேர்த்துக்க மாட்டோம் அதை நீங்கள் தனியாக தான் பே பண்ணுற மாரி இருக்கும் ஆ ஆமாம் ப்ரோ ப்ரோ உங்களுக்கு அப் அண்ட் டவுனில் நான் தான் க இது பண்ணுறனே ப்ரோ டிஸ்கவுண்ட் பண்ணுறனே ஓகே ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ பண்ணிடலாம் ப்ரோ ஓகே ப்ரோ வந்துவிட்டு கால் பண்ணுறேன் ப்ரோ ஓகே ப்ரோ தேங்க்யூ தேங்க்யூ